ஏங்க யாருங்க பேசறது சரி சரி ஓ கஸ்டமரா சொல்லுங்க சொல்லுங்க ஆ அப்படியாங்க சரிங்க இருக்குதுங்க ஆ ஏன்னா ரெண்டு லேயராக போட்டுடாங்க ரெண்டு லேயர் வேணுமா அமௌண்ட் ஒரு இரநூத்தம்பது ரூபா வருங்க

ரெண்டு லேயர் என்னங்க ஒரு இரநூறு இரநூத்தி இருபது ரூபா வருங்க

ஏங்க வெண்ணிலா இருக்குது பிஸ்தா இருக்குது பாதாம் இருக்குது குங்குமப்பூவிலேயே டிஃபெரெண்ட் டிஃபெரெண்ட்டான வெரைட்டிஸ் கிரீம்ஸ் இருக்குது சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது பாதாம் ஃப்ளேவர் இருக்குது ரோஸ் ஃப்ளேவர் இருக்குது மேங்கோ ஃப்ளேவர் இருக்குது ஆ வருவோங்க

அப்படியாங்க